ஹலோ சார் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாங்களா சார் ஆக்சுவலாக வந்து அக்கௌன்ட் ஒன்று ஓப்பன் பண்ணனும்ங்க சார் சார் என்னென்ன டாக்குமெண்ட் வந்து எடுத்துகிட்டு வரணும்ங்க சார் வரும்போது சரிங்க சார் சரிங்க சார் ஓகே சார் சரிங்க சார் எவ்வளோ நேரம்ங்க சார் இப்போ நான் அக்கௌன்ட்டுக்கு அப்ளை பண்ணன்னா எனக்கு எவ்வளோ நேரத்தில் அகௌன்ட் க்ரியேட் பண்ணி கொடுப்பீங்க சார் சரிங்க சார் சார் ஏடிஎம் கார்டு டெபிட் கார்டு ஃபெசிலிட்டிஸ்லாம் நம்ம பேங்கில் இருக்குங்களா ஓகே சார் சார் நம்ம பேங்கில் வந்து இன்ட்ரஸ்ட்லாம் எப்படிங்க சார் ஓகே சார் ஓகே சார் சார் இப்போ மினிமம் பேலன்ஸ் நாங்கள் எவ்வளோ மெயின்டன் பண்ணோனும்ங்க யெஸ் சார் ஓகே சார் சார் இன்னொரு டவுட்டுங்க சார் சார் நமக்கு பிரான்ச்சு எங்கெங்கே எத்தன பிரான்ச் எவ்வளோ எங்கெங்கெலாம் இருக்குங்க சார் பிரான்ச்சு ஓகே சார் சார் பக்கத்தில் நமக்கு ஏடிஎம் ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்குங்களாங்க சார்

ஓகே சார் ஓகே சார் சார் நம்ம பேங்க்கில் லோன் ஃபெசிலிட்டிஸ்லாம் அல்லோவ் பண்ணுவிங்களா ஓகே சார் சார் நான் வந்து உங்கள வந்து பேங்க்கில் வந்து மீட் பண்ணுறங்க சார் ஆ ஓகே ஓகே சார் ஓகே தேங்க் யூ சார்